தமிழ் நாட்டில் கலாச்சாரம் பாரம்பரியம் அரும்காட்சியகம் எல்லாமே வந்து நிறையவே இருக்குது ப்ளேசஸ் அங்கே அதில் மதுரையில் காந்தி மியூசியம் வேக்ஸ் மியூசியம் கன்னியாகுமரியில் இருக்குது கவர்மெண்ட் மியூசியம் சென்னை புதுக்கோட்டையில் இருக்கு ரயில் மியூசியம் சென்னையில் இருக்குது கிளிக்அவுட் மியூசியம் சென்னையில் இருக்குது வேக்ஸ் வேர்ல்ட் மியூசியம் ஊட்டியில் இருக்குது நேஷனல் ஹார்ட் கேலரி சென்னையில் இருக்குது காஞ்சி குடில் காஞ்சிபுரத்தில் இருக்குது இந்த மாரி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு மியூசியம் மாதிரி தமிழ்நாட்டுல நெறைய டெவலப் பண்ணிட்டுதான் வந்துட்டுருக்காங்கள்